ஹலோ வணக்கம் நான் ஃபுட்டு ஆட்ரு பண்ணதுல தெரியாம வந்து எனக்குப் பிடிக்காத ஒரு ஃபுட்டை ஆட் பண்ணிவிட்டேன் அதனால வந்து நான் ஆட்ரு பண்ண லிஸ்ட்லேந்து கொஞ்ச நான் வெஜ் சிக்கன் கறி இருக்கிறதை வந்து கொஞ்ச அகற்றிருங்க அத வந்து நீக்கிவிட்டு மற்ற எல்லா உணவையும் ஆடர் பார்சல் கொடுத்துருங்க